நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி சைடு போகணுன்னு விரும்புகிறேன் அது ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து செமையாக வெயில் அடிக்கும் வெயில்னால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த வெயிலில் வந்து நாங்க வந்து விவசாயம் பண்ணுவோம் அந்த விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் ஆகும் அந்த ஹீட்டா ஃபீல் ஆகும்போது நாங்கள் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த மாதிரி எந்த நாங்கள் ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாகிடும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து போய் அங்கே போய் வாழ்ந்தால் ரொம்ப தண்ணி கிடைக்கறதுலா ஈஸியாக கிடைக்கும் தண்ணி நிறையா இருக்கும் கொஞ்சம் க்ளைமேட்டும் கூலான க்ளைமேட்டு சாப்படறதுக்கும் நிறையா இருக்கும் இங்கே வந்து சாப்படறதுக்கு எது எது இருக்குது ஆனால் அது வந்து நாங்கள் எப்போ வருஷா வருஷம் நாங்கள் வந்து அதேதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் போய் அங்கே போய் புதுசாக ஒரு பழம் அந்த மாதிரி போய் பறிச்சு சாப்பிட்டா அது வந்து வேற ஃபீலிங் இப்போது நாங்கள் வந்து மெய்னாக அந்த இடத்துக்கு ஏன் போக விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நான் நாங்கள் வந்து அங்கே க்ளைமேட்டுக்காகத்தான் அங்கே போகிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏனால் இங்கே வந்து வெயில் வந்து ரொம்ப இருக்குது அங்கே வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாது ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதுவும் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகலான்ட்டு விரும்புறேன்